நான் வந்துட்டு எங்கள் தாத்தா இறந்தப்போ நான் வந்து சமைத்தேன் அப்போது சமைக்கும் போது பெரியப்பா குடும்பம் அப்பா குடும்பம் எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு இருபது பேருக்கு சமைக்கணும் அப்போ தான் நான் இருபது பேருக்கு சமைக்கிறேன் எனக்கு வந்து சமையலில் பெரிசா அனுபவமெலாம் இல்லை ஆனாலும் வந்து என்னை சமைக்கிறதுக்கு விட்டாங்க ஏனால் பெரியவங்களாம் அப்போது வந்து நிறைய வேலையில் இருப்பாங்கல்லை அதனால் வந்து சமைக்கிறதுக்கு விட்டாங்க சமைக்கும் போது எது எது போடணும் எது எது போடக்கூடாதுன்னு எதுவும் தெரியலை அந்த சாந் சத்தரத்துல சமைக்கும் போது நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி துக்கத்தில் இருப்போம் என்னென்ன பண்ணணும் அந்த ஒரு இதே தெரியலை அதுக்கு அப்புறோம் எப்படியோ வந்து செஞ்சு சமாளித்தேன் அதில் வந்துட்டு நிறைய நம்ப வந்து ரெண்டு மூணு பேருக்கு அப்படினா வந்து நம்ம கம்மியாக சமைப்போம் ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்குனால் நம்ம வந்து நம்ம நிறைய செய்யணும் அப்போது வந்து அது நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்ற கொழப்பம் வந்து மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம மெதுவாக சமைக்கணும் நம்ம அளவோடு பொருட்கள் போடணும் இத்தனை பேருக்குனால் இவ்வளோ இவ்வளோ அளவு போட்டால்தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அளவு எடுத்து போடணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் அதெலாம் வந்து போட்டுட்டுருக்கும் போது அம்மா வந்து சொன்னாங்க நீ வந்து இப்போ தான இருபது பேருக்கு சமைக்கிறே நீ நல்லா நல்லா தான் செய்வே நீ செய் நீ வந்து செய் அப்படின்னு வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிணாங்க என்னை மோட்டிவேட் பண்ணிணதுனால தான் என்னால் செய்ய முடிஞ்சது அந்த அனுபவம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் இருபது பேருக்கு நான் சமைத்தேன் அம்மா மோட்டிவேட் பண்ணிணதுனால அப்புறோம் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கும் போதே என்னென்ன போட்டேன் என்னென்ன போடலை அப்படினே எனக்கு தெரியலை ஏதோ ஒன்று சமைத்தேன் ஆனால் சமைத்தது வந்துட்டு கடைசியாக எல்லோரும் நான் பந்தியில உட்கார வச்சு போடும் போது எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க எல்லோரும் நல்லா சமைக்கிறாள் பெண்ணு அப்படின்னு வந்து பாராட்டினாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஆனால் வந்து நம்ம நல்லபடியாக நம்ம சமைச் சமைச்சுடுவோம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு சமைத்தாவே நம்ம நல்லா தான் சமைப்போம் இது எல்லோருக்குமே வந்துட்டு பொருந்தும்